அண்ணா இவ்வளோ ட்ராஃபிக்கா இருக்கே பன்னெண்டு மணிக்குள்ள போயிடலாங்களா அண்ணா என்ன சொல்கிறீங்க போக முடியாதுங்களா அண்ணா எனக்கு வேற மீட்டிங் இருக்கே அண்ணா லாஸ்ட் டைம் இந்த டைம்க்குதான் கிளம்புனேன் ஆனால் கரெக்ட்டாக மீட்டிங் போய் சேர்ந்துட்டேன் ஆனால் இந்த டைம் இப்படி இவ்வளோ ட்ராஃபிக்காக இருக்குதுங்களே அதுவும் இன்றைக்கு வேற கண்டிப்பாக இந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணியே ஆகணுங்கண்ணா சரி ஏதாவது ஷார்ட்கட் ஏதாச்சும் இருக்குதுங்களா எவ்வளோ நேரங்கண்ணா ஆகும் அதில் போனோம்னா பத்து நிமிடம் எக்ஸ்ட்ரா ஆகுங்களா சரி எவ்வளோ கிலோ மீட்டருங்கண்ணா இருக்குது அதில் போணும்னா ஆஃப் கிலோமீட்ருங்களா அதுக்கப்புறம்தான் அந்த ரோடே வருங்களா ஷார்ட்கட் ரோடே சரிங்கண்ணா சரி பரவாயில்லை அந்த ஷார்ட்கட் ரோட்ல போங்க சரி கொஞ்சம் குய்க்காக போங்கண்ணா எனக்கு வேற மீட்டிங் டைம் ஆச்சு சரிங்கண்ணா சரி சீக்கிரமாக போங்க